ஹலோ ஆ ஆமாம்ங்க

ஓகே ஆ ஆ சரி ஓகே நீங்கள் வந்து எங்கள் கடை வந்து கோயம்பேட்டில் இருக்கு நீங்கள் நேரில் வந்தும் விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாடல்ஸ் நான் வந்து கேட்லாக் அனுப்பி விட்றேன் வாட்ஸ்அப் நம்பர் இதானே இதுல இதை அனுப்பி அனுப்பி விடுறேன் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அனுப்பலாம் உங்களோட சாரீ கலர் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தவுந்தமாதிரி நான் நகை எடுக்கிறேன் ம் ம் கோயம்பேட்டில் பஸ்டாண்ட்டில் பஸ்டாண்ட் வந்துவிட்டு நீங்கள் இறங்குனீங்கனாலே தெரியும் அங்கே தான் இருக்கு நான் எங்கள் லொக்கேஷனும் ஷேர் பண்ணி விட்றேன் ஆ ஓகே இப்போ வந்து ம் ம் சரி கண்டிப்பாக இப்போ வந்த மாடல்ன்னு பார்த்திங்கன்னா குந்தன் செட்டு வந்துருக்கு மேம் குந்தன் செட்டும் இருக்கு பட் நீங்கள் சாரீ கலர் ரெட்டுன்னு சொல்லுறதுனால பேர்ல் செட்கூட மேட்சிங்காக இருக்கும் ஆ இல்லை கான்ட்ராஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஜ்வல்ஸ் எடுத்து காமிக்கும் அதனால் சொல்லுறேன் இப்போ பேர்ல் செட் பார்த்திங்கன்னா ஒட்டியாணம் வளையல் நெக் செட்டு ப்ளஸ் காதில் தோடும் மாட்டல் சேர்ந்து வந்துரும் இதேமாதிரி குந்தன் செட்டுக்கும் வந்துரும் பேர்ல் வந்து ஃபுல்லாக முத்துதாங்க உங்களுக்கு முத்து செட்டு தான் ம் அதனால் ரெட்டுக்கு ஒயிட் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும்போது நல்லாருக்கும் நீங்கள் அதே ரெட் கலர் ஸ்டோன் வச்சு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு எடுக்காது ஆ அது ஃபோட்டோஸ்க்கு எல்லாம் ஃப்ரைட்டாக இருக்காது உங்களுக்கு அனுப்பி விட்றேன் இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் இந்த மூணுத்தையும் நான் அனுப்பி விட்றேன் நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஒரு சாரீக்கிதானா மேம் முகூர்த்த சாரீக்கா இல்லை வேறு எதற்காவது நீங்கள்

ம்

அவ்வளோவுக்கு என்ன மேம் பார்டர் வருது ஷெல்ப்பு வருதா இல்லை ம் ம் அப்போ கோல்டு செட்டே போட்டால் நல்லாருக்கும் மேம் மேட்ச் கோல்டு செட்டு இருக்கு எங்கள்கிட்ட இப்போ நியூ அரைவல் அது நல்லா லுக்கே வந்து கோல்டு லுக்மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேட்ச் மிக்சிங்கறதுனால ஆ மெட்டாலிக் இருக்கு மேம் அது நீங்கள் அது கொஞ்சம் ஃபேன்ஸி சாரீயாக நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது சூட்டாகும் இப்போ நீங்கள் எடுத்துருக்கிறது பட்டுங்குறதுனால ஆம் ஓ ஓகே ஓகே ஆ ஆ அப்போ நீங்கள் அதில் ஆ ஆ ம் ம் இப்போ நீங்கள் ஃபுல்லாக அது ஜ ஜ்வல்லே ட்ரைப் பண்ணலாம் மேம் ரிசெப்ஷனுக்கு இது ஆமாம் ரிசெப்ஷனுக்கு இது நல்லாருக்கும் ஒன்று போட்டாலுமே நல்ல கழுத்து ஃபுல்லாகவே போட்டமாதிரி ஒரு ஜ்வல் லுக்கு தரும் இது உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் கேட்லாக் அனுப்புகிறேன் பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஒரு நாள் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா சில்வர் போட்ட ஜ்வல்ஸ்ஸுக்கு வந்து டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் குந்தன் பேர்ல் செட்க்கு ஆமாம் மேம் குந்தன் பேர்ல் செட்டுக்கு வந்து ட்வெண்டி தௌசண்ட் மேம் ம்மா ஆமாம் நீங்கள் மேம் ஆ ஒன் ரெண்டும் வேணும் அப்படின்னா இந்த ட்வெண்டி ப்ளஸ் தெ தேர்ட்டி ஆகும் மேம் உங்களுக்கு

இப்போ இதுவே நான் சொல்லுறது கொஞ்சம் ஆஃபர் ரேட்ல தான் சொல்லுறேன் ஏன்னா ரொம்ப இப்போ டிமாண்டாக இருக்கு முகூர்த்த பீரியடுங்கிறதுனால உங்களுக்காக நான் ஃபைவ் பர்சன்ட் பண்ணுறேன் மேம் அதுக்கு மேலே பண்ண முடியாது நீங்கள் முன் பணமாக கொஞ்சம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிவிடுங்க அப்போதான் நான் புக் பண்ணி வச்சுருவேன் ஜ்வல்லு ஆ அட்வான்ஸ் புக்கிங் நீங்கள் பே பண்ணிவிடுங்க அப்ப தான் நான் ஜ்வல்லை புக் பண்ணிருவேன் நீங்கள் ஃபுல் அமௌண்டு நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு பே பண்ணலாம்

ஆ கண்டிப்பாக ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ